பொதுவாகவே கிராமத்தில் வீடு கட்டணும் அப்படின்னாக்கா முக்கியமா தண்ணி வசதி வேணுங்கள் கிராமத்தில் போதுமான தண்ணி கிடைக்காதுங்க அப்போ வந்து அதை பார்க்கணும் ரெண்டாவது வந்து மணல் லாரியோ சிமெண்ட் லாரியோ அதெல்லாம் வர்கிறதுக்கு தெருக்களில் அந்த வசதி இருக்கா வண்டி வந்து திரும்பறதுக்கான வசதி இருக்குதா இதெல்லாம் கவனிக்கணும் அந்த வே வேலையாட்கள் இருக்காங்களா இல்லை பக்கத்தில் இருந்து கூப்பிட வேண்டியதாக இருக்குமா அந்தமாதிரி பார்க்கணும் இப்போ வந்து மழை காலத்தில் வீடு கட்டணுன்னா வெளிய மணலை ஜல்லி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கும் மணல் ஜலிக்கற்துக்கும் அது வந்து சிரமமாக இருக்கும் சிமெண்ட் மூட்டைங்க மழையில் நனையும் அதைப் பார்க்கணும் நாம அந்த வில்லேஜ்ல வந்து காட்டுப்பா ஒரு உரமா விளை நிலங்களுக்கு உரமா கட்ரோமுன்னா வனவிலங்குகள் வரலாம் யானை சிங்கம் அந்தமாதிரி வரும்போது அதை பார்த்து செய்யணுங்க வானவிலங்குகளுடைய தாக்குதல் இல்லாத செய்யணும் நான் குடும்பத்தில் உள்ளனா உறுப்பினர்களும் அவங்கவுங்க ஒரு வேலைக்குப் போகிறாங்க இப்போ வெளியூர்க்குப் போறாவுங்களுக்கு வந்து ஒரு டூ வீலர் வசதி சிறப்பாக தேவைப்படுதுங்க